எனக்கு ஸ்போர்ட்ஸ்சே வராது அப்புறம் ஹேன்ட்ரைட்டிங்கும் சரியாக வராது ஸ்போர்ட்ஸ்க்கு வந்துட்டு இது எல்லாத்துக்குமே நம்ம தினமும் பிராக்ட்டிஸ் தான் முக்கியம் நான் ஸ்போர்ட்ஸ்க்கு தினமும் மார்னிங் ஈவினிங் ஃபைவ் ஒ க்ளாக்கெலாம் எழுந்திரிச்சி மார்னிங் போய்விடுவன் ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு ஃபோர் ஒ க்ளாக்கெலாம் அப்படியே பிராக்ட்டிஸ்க்கு போயிவிடுவேன் எல்லாம் பிராக்ட்டிஸ் போயிட்டே அங்கே இருந்து ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் பிராக்ட்டிஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடனா ஹாண்ட் ரைட்டிங்காக தினமும் எழுதி எழுதி எழுதி பார்ப்பேன் எல்லாம் எழுதி பார்த்து நம்ம பிராக்டிஸை மேற்கொண்டோம்ன்னா நமக்கு எல்லாம் வெற்றி